நாகப்பட்டினம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே வந்து நிறைய கல்வி நிறுவனங்கள் இப்போ வந்து வேளாங்கண்ணியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இங்கிலீஷ் மீடியமே ஃபஸ்ட்டு மொதல் மொதலில் இன்ஃபென்ட் ஜீஸஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கல்வி நிறுவனம் மட்டுந்தான் வெச்சாங்க அது வந்து நம்ம பேராலயத்தோடய ஃபாதரோடய அனு இதோடு வெச்சாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நைஸ்னு ஒரு ஸ்கூல் வந்துடுச்சி இன்னும் நாகப்பட்னம் மாவட்டத்துக்குள்ளாரே நாகப்பட்டினம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இஜிஎஸ் பிள்ளை அப்புறம் வந்து சர் ஐசக் நியூட்டன் மைக்கல்ஸ் அகாடமி இது போல் நிறைய கல்வி நிறுவனங்கள் வந்து இப்போ ஆங்கிலோ இந்தியன் பள்ளியும் சரி மெட்ரிக்குலேஷன் அப்புறம் சிபிஎஸ்சி இப்போ நிறைய கல்வியைப் பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குறைவே இல்லை அது போல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜு காலேஜும் சரி அரசு காலேஜும் அது போல் இங்கேயே கொடுத்துருக்காங்க அம்மா அம்மா காலங் பீரியடில் வந்து அதை ஓப்பன் பண்ணாங்க இப்போ என்னென்னு சொன்னால் ஒரு கி சாதாரண ஒரு கிராம சூழலில் வாழ்கிற பிள்ளைங்க கூட ஒரு டிகிரி படிக்கிற அளவுக்கு கல்வித் தரம் வந்து ரொம்ப மேம்பாட்டோடு அது போல இந்த ஐசக் நியூட்டன் காலேஜும் ஒரு ஒரு காலத்தில் வந்து குறைவாக இருந்தது இன்ஜினியரிங் காலேஜ் இப்போ நிறைய அதே போல் இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இவங்க எல்லாமே நிறைய இப்போ வந்து கல்வித்தரம் வந்து நிறைய மேம்பாடு அடைஞ்சிருச்சி இது போல் அந்த இஜிஎஸ் பிள்ளை ஐசக் நியூட்டன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் படித்து முடிச்சவொடனேயே ஒரு வேலைவாய்ப்பையும் இவங்க உருவாக்கித் தர்றாங்க இங்கே படிக்கிற அந்த காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கட்டும் அந்த பொம்பளைப் பிள்ளைங்களாக இருக்கட்டும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சென்னை இந்த கரூர் திருச்சி அது போல் மதுரை கோயமுத்தூர் அப்புறம் இன்னும் சொல்லப் போனால் பெங்களூர் எல்லாம் போகிறாங்க சாப்ட்ஃவேர் முடிச்சுட்டு பெங்களுர்லலாம் ஒர்க் பண்ணுறாங்க அது போல் இந்த கல்வித் தரத்தினுடைய மேம்பாடு வந்து இந்த காலேஜுலலாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க அதே போல் இந்த அக்கடமீஸும் சரி இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வு எழுதுகிறதுக்கான அந்த அக்கடமீஸுமே நிறைய அங்கே வெச்சிருக்குறாங்க நாகப்பட்டினத்துல அதுல கூட இந்த ஆஸ்பெயர் அக்கடமி அப்படின்னு சொல்கிறது கூட ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஸ்டாப் பண்ணாமல் நிறைய அக்கடமி பண்ணாங்க கொஞ்ச கொஞ்சம் குறைவாக இது பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இப்போ இந்த இவங்க வந்து கன்டினியூவஸா பேட்ச் போட்டு க்ளாஸ் எல்லாம் நல்லா எடுத்து அதில் டிஎன்பிஎஸ்சியில் நல்லா எல்லாமே ஃபஸ்ட்டு இதில் தரத்தில் பாஸ் பண்ணுறா மாதிரி நிறையா அவங்களோட இதை வந்து மேம்படுத்திட்டே இருக்கிறாங்க அதே போல் இப்போ வேளாங்கண்ணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து சுற்றிலுமே ஒரு மீனவ கிராமம் தான் இது வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் இந்த கடலோரம் பார்த்தீங்கன்னா நிறைய மீனவ கிராமங்கள் இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா இப்போ மீன் பிடிக்கிறது அவங்க ஆண்கள் வந்து மீன் பிடிப்பாங்க அவங்க வலைக்குப் போகிறாங்க அதன் மூலம் பொருளீட்டிக்குவாங்க வருமானம் தயாரித்துப்பாங்க பெண்கள் என்ன செய்கிறாங்க அந்த மீனை எடுத்துட்டு போய் வித்துட்டு அதன் மூலம் அவங்க காசு சம்பாதிப்பாங்க அப்புறம் அந்த கருவாடு இது போல் அதை பதப்படுத்தி விற்று அதன் மூலமாகவும் நிறைய வருமானம் இப்போ அது அவங்க அந்த மீனவ கிராமங்கள் அப்படி செய்கிறாங்களா இப்போ வேளாங்கண்ணியில் இந்த நடுப் பகுதியில் வாழ்கிற அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வேளாங்கண்ணி வந்து ஒரு பெரிய சுற்றுலாத்தலம் மக்கள் வந்து ஒரு ஊர்லேருந்து இல்லை உலகளாவிய வந்து மக்கள் வந்து போகிற இந்த இடமாக இருக்கிறதுனால மக்கள் இங்கே என்ன செய்வாங்கன்னா பெண்கள் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க ஃபேன்ஸி ஸ்டோர் ஃபேன்ஸி கடைங்க அது மாதிரி தான் நிறைய கடைங்க இந்த பீச் லைன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லேடீஸ் வந்து அங்கே வேலை பண்ணுறாங்க அப்புறம் என்ன செய்வாங்கன்னா கைத்தொழிலாகவே அவங்க வந்து இந்த வாஷ் இந்த பூவெல்லாம் வைக்கிற மாதிரி வாஷு இதெல்லாம் பின்னிக் கொடுக்குறாங்க அப்புறம் மாலைகள் வந்து இந்த படங்களுக்கு போடுற வாடாத மாலைகள் அதெல்லாம் கோர்த்து கொடுக்கறது அப்புறம் இந்த பேண்டு இதெல்லாம் கோர்த்து கொடுத்து அதன் மூலம் காஸ் சம்பாதிக்கறது இது மாரி செய்கிறாங்க அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா இந்த இட்லி நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் தான் ஆப்பக் கடைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேராலயத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஆப்பம் புட்டு இடியாப்பம் இது போல் அந்த சின்னச் சின்ன தொழில் செஞ்சு பெண்கள் வந்து நிறைய பொருளாதாரத்தைத மேம்பாடு அடைஞ்சி அவங்க பொருளை ஈட்டிக்கிறாங்க அன்றாடம் அவங்களுடைய வருமானத்துக்குரிய வழியை அவங்களே செஞ்சுக்கிறாங்க அது போல் நைட்டு ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படி தான் நைட்டில் வந்து டிஃபன் இட்லி தோசை சப்பாத்தி இதெல்லாம் இந்த பீச் லைன் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சின்னச் சின்ன ஸ்டால் மாதிரி வண்டி கடைங்க அதன் மூலமும் செய்வாங்க அது போல் பீச் லைன் பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிக் கடைங்க என்னென்னா கூல்ட்ரிங்ஸு வாட்டர் இது போல் அது மூலமும் நிறைய வேளாங்கண்ணியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் சம்பாதிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க வருமானன்றது அதிகமாக அங்கேயிருந்து கிடைக்கக் கூடியது அது போல் அந்த இந்த மாவட்ட இந்த வேளாங்கண்ணியை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்துலேயும் குறைவில்லாமல் மக்கள் வந்து கோ ஆலயங்களுக்குப் போகிறது அது ஹிண்டுவா இருந்தால் அவங்க கோவில இந்த இங்கே சிவனுடைய ஆலயம் இருக்குது அது போல் மழை முத்து மாரியம்மன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு மா அந்த அம்மன் கோவில் இருக்குது அங்கே இந்த வி விழாக்காலங்களில் இந்த சித்திரை திருவிழா இந்த மாதிரி நேரங்களில் எல்லாம் அந்த அந்த கோவிலுக்கு வந்து நிறைய ஒரு ஃபேமஸாக நல்லா அந்த விழாக்கள் செய்கிறது அதே போல் வேளாங்கண்ணி பேராலயத்தில் வந்து ஆகஸ்ட்டு டுவெண்ட்டி நைன் வந்து அந்த ஃபிளாக் ஹாய்ஸ்டிங் நடக்கும் கொடி ஏற்றுவாங்க அதுலேருந்து செப்டம்பர் எட்டு வரைக்கும் அந்த திருவிழா வெகு விமர்சையாக நடக்கும் அப்போலாம் பார்த்தீங்கன்னா உலகளாவிய மக்கள் அங்கே வர்றாங்க அது போல் இதெல்லாம் ஒரு நல்ல ஃபேமஸ் அது போல் கல்வித் தரத்துலேயும் ஒரு மேம்பாடு அடைஞ்ச ஒரு நாளுக்கு நாள் வந்து கல்வி நிறுவனங்கள்லாம் அதிகரிச்சுட்டு இருக்குது அதே போல வேலைக்கு போகாதவங்களே பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க மேக்ஸிமம் எல்லாமே சென்னை கோயம்புத்தூர் இப்படி வந்து பொம்பளைப் பிள்ளைங்களும் சரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இ இன்ஜினியரிங் காலேஜ் இங்கேல்லாம் படிக்கிறாங்க படிச்சுட்டு வேலைக்குப் போகிறாங்க இன்னும் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு பிஏவோ பிஎஸ்சியோ இப்படி படிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி க்ரூப் தேர்வுக்கு எழுதுறதுக்கு அந்த அக்கடமீஸ் இப்போ நாகப்பட்டினத்துல நல்லா ஆஸ்பெயர் அக்கடமி இது போல் நுழைவுத் தேர்வுக்கு வந்து நிறைய இருக்குது இப்போலாம் அரசுப் பள்ளிகள் பார்த்தீங்கன்னா இந்த நாகை டிஸ்ட்ரிக்டில் அவங்க தான் முன்னணியில் இருக்கிறாங்க இப்போ பிஆர்புரம் அப்படின்னு சொல்லிட்டு வேளாங்கண்ணிக்கு பக்கத்தில் அங்கேல்லாம் பார்த்தீங்கன்னா அரசுப் பள்ளி மாணவர்கள்லாம் அந்த ப்ளஸ்டூலலாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுபது ஆயிரத்தி எழுபத்திரெண்டு இப்படிலாம் வாங்குகிறாங்க இப்போ சிக்ஸ் ஹண்ரட் மார்க் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் எயிட்டி இப்பிடி எல்லாம் வாங்குகிற அளவுக்கு அந்த அரசுப் பள்ளிகளுமே போட்டி போட்டு ப பணம் வாங்குகிற அந்த மேனேஜ்மெண்டு ஸ்கூலுங்களை விட இந்த அரசுப் பள்ளிகளுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்காங்க இன்னும் சொல்லப் போனால் நம்முடைய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா அரசுப் பள்ளிகளில் படித்தவங்களுக்கு முன்னுரிமை வேலைவாய்ப்பில் முன்னுரிமை இட ஒதுக்கீட்டில் முன்னுரிமைன்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்கே உள்ள அரசுப் பள்ளி வேளாங்கண்ணியை பொறுத்தமட்டுமும் ஒரு பஞ்சாயத்து யூனியன் நடுநிலைப் பள்ளி அவங்க வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வெச்சிருக்குறாங்க அவங்களுமே நல்ல ஒரு கோச்சிங் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க இப்போ ஸோ இங்கிலீஸ் மீடியம்லாம் அதில் வந்துடுச்சி அந்த மாரி அதுவும் நல்லாயிருக்கு அது போல் அரசுப் பள்ளிகளும் சரி இந்த நம்ம கல்விக்கு பணம் செலுத்தி படிக்கிற பள்ளிகளும் சரி எல்லாமே ஒரு கல்வித் தரத்தில் மேம்பாடு அடைந்த ஒரு மாவட்டமாக இந்த நாகை மாவட்டம் வந்து நல்லா ஒரு பிள்ளைங்க எல்லாமே படிக்க அது மாரி போக்குவரத்து வசதிகளும் நிறைய இப்போலாம் முன்னாடி மாதிரி நம்ம போக்குவரத்து இல்லாமல் கஷ்டப்படுறோம் அப்படி இல்லை ஒரு சின்ன பட்டித் தொட்டி கிராமங்களுக்கு கூட அந்த நிறுவனத்தோடய அந்த பஸ் வந்து அழைச்சிட்டு போகிற மாதிரிக்க ஒரு வாய்ப்பெல்லாம் இப்போ நவீன காலத்தில் நிறைய வளர்ச்சி அடைஞ்ச மாவட்டமாக கல்விலேயும் சரி ஒட்டுமொத்தமான ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் அவ்ளவு மேம்பாடு அடைஞ்சிருக்காங்க ஒரு காலத்திலலாம் ஒரு ஒரு ஸ்கூல் தான் இருக்கும் அப்போ அந்த ஸ்கூலுக்கு தான் இப்போ வேளாங்கண்ணி ஸ்கூலில் மட்டுந்தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு நிலையெல்லாம் இருந்துச்சி இப்போ அப்படி இல்லை நாகப்பட்டினம் ஃபுல்லும் நிறைய பள்ளிகள் அதிகமாகி பிள்ளைங்களும் அதுமாதிரி நிறைய படிக்கிற அளவுக்கு இந்த பேரண்ட்டுலாம் இந்த சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறது அது போல் மெட்ரிக்குலேஷன் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு இதெல்லாம் கல்விலேயும் சரி நம்முடைய வேலைவாய்ப்புலேயும் சரி மக்கள் எல்லோருமே நல்ல ஒரு வளர்ச்சியோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க